ஹலோ கார் மெக்கானிக்குங்களா இந்தமாதிரி பின்னே காரு வைப்பரில் கொஞ்சம் அது அந்த லப்பர் பார்த்தீங்கன்னா வைப் பண்ணி வைப் பண்ணி வந்து ஸ்டக் ஆகுதுங்க ஒர்க் ஆகல ஆ சரிங்க சார்

சரிங்க சார் இப்போ பார்த்திங்கன்னா கார் அந்த வைப்பர் போட்டு போட்டு கூட கிளாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்டியே கோடு கோடாக விழுந்துருச்சிங்க சார் அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாங்க சார் ம் சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் அப்புறம் பார்த்திங்கன்னா சார் இந்த கார் வைஃபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டக் ஆகுது ரொம்ப ஸ்லோவாக அது வைஃப் பண்ணுறதுனால ரொம்ப அந்த அந்த அந்த இது இதோடய இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீண் ஆகுது சார் அதுக்கு என்ன சார் பண்ணலாம் ம் ம் சரிங்க சார் சரிங்க சார் எவ்வளோ சார் அமௌண்ட் ஆகும் மேக்ஸிமம் அவ்வளோ தானா சார் அதுக்கு மேலே கம்மியாகலாம் பண்ண முடியாதா சார் அப்படிங்களா சார் எப்போ சார் வந்தால் பண்ணிக்கலாம் சரிங்க சார் ஒன் அவரில் முடித்து கொடுத்துருவீங்க பா கரெக்டாக ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஆ சரிங்க சார்